ஜர்ஜூ மாடுங்கிறது நல்ல இனம் நல்லா பால் தரக்கூடிய அதிக பால் தரக்கூடிய மாடு இந்த மாடுகளை வந்து நாம் ஆரோக்கியமாக வெச்சிருக்கிறது நல்லது ஆனால் அது வந்து சில டைமுகளில் தீனி சரியாக திங்காமலும் தண்ணீர் குடிக்காமலும் அதனோடய பார்வையே பார்த்தம்னா நாம் கண்டு அறிஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து ஏதோ காய்ச்சல் என்று நாம் நினைத்து அதற்கு கால்நடை ஆஸ்பத்திரி சென்று அதற்கு நாம் அதுக்கு தகுந்தாற்போல் ஊசியோ வைத்தியம் பார்த்திக்கிறோம்